ஹாஸ்பிட்டல்ன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கும் எங்களுக்கும் வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ஏன்னா என்னோட கூட பிறந்த அக்கா ஹாஸ்பிட்டலில் தான் வேலை செய்யறாங்க அவங்க வந்து பிஎஸ்சி நர்ஸிங் தான் படிச்சிருக்காங்க அதா அதனால் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்னையே நான் சொல்லுறேன் நான் வந்து நார்மல் டெலிவரி தான் பட் நார்மல் ஆகணுன்னா என் அக்கா சிஸ்டராக அஸ் ஏ நர்ஸாக இருந்து ஏங்கூட ரொம்ப ரொம்ப என்ன ஏங்கூடவே இருந்து எனக்கு நான் வாக்கிங் பண் நான் வாக் பண்ணும் போது ஏன் அக்காவும் வாக் பண்ணிருக்காங்க என் அக்கா வந்துவிட்டு நான் நான் அக் என்னை விட ஏன் அக்கா தான் கஷ்டப்பட்டாங்கனே சொல்லுவேன் ஏன்னா எனக்கு எப்போ என்ன ஃபுட் வேணும் எப்போ என்ன நான் வந்து எக்ஸசைஸ் பண்றதாக சரி வாக் பண்ணும் போதும் சரி எல்லாமே என் அக்கா தான் என்ன ட்ரெயின் பண்ணாங்க நார்மல் ஆகணுன்னா நான் ரொம்ப வீக் ஆயிட்டேன் அப்போ கூட ஏன் அக்கா தான் ஏங்கூட இருந்து எல்லாமே எனக்கு சொல்லி ஏங்கூடவே இருந்து ஏங்கூட டைம் ஸ்பென்ட் பண்ணி இப்படி இரு இப்படி பண்ணு குழந்த கூட பேசு அப்படியெல்லாம் சொல்லி நிறையவே ஏங்கூட டைம் ஸ்பென்ட் பண்ணதே ஏன்னா என் அக்கா எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நார்மல் எனக்கு சிசேரியன் ஆகாமல் நார்மல் ஆகுதுன்னா அதுக்கு என் அக்கா தான் காரணம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஏன் அக்கா வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க அங்கே இருந்துகிட்டு நிறைய வேலை செய்யறாங்க நிறைய பேஷண்ட்ஸ் செய்யறாங்க ஒரு பேஷண்ட் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவங்க எவ்வளோ இம்பார்டண்ட்ஸ் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு அவங்க பத்து பேஷண்ட்டை பார்க்கணும் அவங்க இருந்தாலுமே அவங்க ஹெல்த்தை வந்து ரொம்ப பார்த்துக்கணும் ஆனால் அவங்களோட உடம்ப கூட கேர் எடுத்துக்காமல் வரக்கூடிய இருக்கக்கூடிய பேஷண்ட்டுங்களை கேர் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அவங்களுக்காக பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றுமே பயந்துட்டு என்ன நிமிஷம் எந்த பேஷண்ட்டுக்கு என்ன ஆகுன்னு தெரியாது ஆனால் இவங்க அவங்களுக்காக கஷ்டப்படுறாங்க கண் முழிச்சி நைட் டூட்டி போகறது வேறு இதெலாம் வேறு மாதிரி சாக்ரிஃபைஸுங்க நர்ஸுங்க செய்யறது வந்து வெறும் வேலைன்னு மட்டும் சொல்ல முடியாது டாக்டர்ஸு நர்ஸு இவங்கெல்லாம் ஹாட்ஸ் ஆஃப் சொல்லணும் ரொம்ப ரொம்ப என்னை கேட்டால் ரொம்ப ரொம்ப பெரிய வேலைன்னு சொல்லுவேன் இதை அதனால் ஐ லவ் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ப்ரொஃபஷ்னல் ஹாஸ்பிட்டல் நர்சஸ்